ஹலோ வணக்கம் மேடம் நான் டுவெல்த் ஸ்டாண் டுவெல்த் ஸ்டாண்டர்டு படிக்கிற ரெவின் அவங்க அம்மா பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா மேடம் ம் ஆ நல்லா இருக்கோம் மேடம் எல்லோரும் நல்லா இருக்காங்க மேடம் இப்போது ஃபஸ்ட்டு மிட் வீட்டில் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தான் மேடம் இருக்கான் ஈவினிங் வந்து ரொம்ப இருக்கான் ஈவினிங் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாகலாம் எடுத்து படிக்க மாட்டேங்கிறான் ஒரு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸே அவன்கிட்ட இல்லை மேடம் இவன் ஸ்கூலில் எப்படி நடந்துக்கிறான் மேடம்

ஆ

நாங்கள் வீட்டிலையும் இனிமேல் கொஞ்சம் இந்த வருடம் பப்ளிக் எழுதுறதனால கொஞ்சம் வீட்டிலையும் சீரியஸாக படிக்க வைக்கிறோம் மேடம் நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கங்க மேடம் ஹோம் ஒர்க்குலாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் மேடம் அவன் வந்து உங்களுக்குன்னால் பயந்து கொஞ்சம் படிப்பான் ஆ

ஓகே மேடம் கண்டிப்பாக பார்த்துக்குறோம் ம் அப்படிங்களா மேடம் நாங்கள் கொஞ்சம் அடிக்கடி அவனுக்குக் கொஞ்சம் சிக் ஆயிடுறான் அதனால் லீவ் போட்டுறான் ஏன்னா நாங்கள் இனிமேலும் அதையும் கொஞ்சம் கவனித்துக்கிறோம் ஆ ஆ ம் ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க மேடம் இனிமேல் நாங்கள் அடிக்கடி லீவ் போடாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் இவன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஆக்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ம் ம் மேடம் சரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறனால்

ஆ ஓகே ஆமாம் மேடம் ம் ஆ சரிங்க மேடம் கண்டிப்பாக மேடம் தேங்க் யூ மேடம் ம்